முத வெளியில ஒரு நீச்சல் கத்துக்கணுன்னால் எப்படி கத்துக்கணுன்னால் யோகா மாரி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பலூனு மேலே வச்சு அதில் என்னா பால்ல உள்ள உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க அது நீச்சல் இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்டாங்க அவங்க பயந்து பயந்துன்னு அதுக்கு என்ன பண்ணுவாங்கள் ஐயோ நம்ம உள்ள போடுவோமா நம்ம உயிர் போய்டுமா அப்படின்றத அவங்க கொஞ்சம் நினைப்பாங்க அதுக்கொசரம் அவங்க என்ன பண்ணுறாங்க பந்து மாரி கட்டி இப்படி அடி அப்படி அடின்னுவாங்க அதுக்கொசரம் அவங்க என்ன தெப்ப குளம் மாரி என்னவோ கட்டி சிம்பிளாகன்ற மாரி ஒரு அதிலே வீட்டுங்கள்லே சிட்டிலே இருக்கிறவங்க இதுபோல் அடிக்க கற்றுக்கணும் பசங்கள் வந்து வெளியில போகக்கூடாது இங்கேலாம் நீங்கள் இதிலேதான் கற்றுக்கணும் அதிலே கற்றுக்கணுன்னு நாங்களாம் அப்படி இல்லை நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க நாங்கள் எப்படின்னா ஒரு கிணறு இருக்குது குட்டை இருக்குது ஏரி இருக்குது குளம் இருக்குது ஆக மொத்தத்தில் அப்படி இருக்க சொல்ல எங்களுக்கு எப்படி அப்பா அம்மா கத்துக்கொடுத்தாங்கன்னா ஒரு புடவையோ இல்லை ஒரு வேஷ்டியோ இடுப்பில் கட்டி என்ன பண்ணுவாங்க பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க தள்ளி விட சொல்ல ஒரு கிணத்துல எப்படி அடிக்கணுன்னால் கையை காலை நார்மலாக இப்படி அடிறா அப்படினுவாங்க ஏன்னா நாங்கள் நடக்க ஓட ஒடியார நாங்கள் கொள்ளி வேலை அப்படி கிப்படி நாங்கள் செய்யவே அதனால் என்ன பண்ணுவாங்கள் நான் இப்படி அடிறான்னு கையை காட்டுவாங்கள் இப்படி அடி காலை தூக்கி இப்படி மேலே அடின்றதால் நாங்கள் அதுபோல் நார்மலாக நாங்கள் அதே போல் அடிப்போம் அப்படே உள்ளே போனாலும் மூணு வாட்டிதான் அதுபோல் போவாங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கள் அதுக்கு தகுந்தமாரி அடிக்கிறது அதுமாரி கழுத்த பிடிச்சி க இழுத்துக்குவாங்க அதுக்கு தகுந்தமாரி நாங்கள் அடிப்போம் ஒரு வாட்டிதான் ரெண்டு வாட்டிதான் கத்துக்கொடுப்பாங்க ரெண்டாவது வாட்டி நாங்களே அந்தளவுக்கு துணிச்சலாக நாங்களே அடிச்சிக்குவோம் அப்படியும் இல்லையா உன்னால அதுவும் முடியலயா ஒரு முட்டிக்காலை ஒன்ன முழுகுற ஆழத்துக்கு போ போய்ட்டு நீயா என்ன பண்ணுற போய் எகிறி குதிக்கிறமாதிரி குதி ஏன்னா அது உள்ள போகாது அந்த குதி குதிச்சேன்னா அந்த தைரியம் அப்படே நீ கையை காலை ஆட்ட நீ பாட்டுனு அடிக்கக்கொள்ள சரியா இருக்கும் ஏன்னா அதனால் நீ உள்ளேவும் போகமாட்ட ஒன்றும் போமாட்ட அப்படி போய்க்கூட குட்டையில போய் கூட கத்துக்கன்னுவாங்க நீச்சல் அதுபோல் குட்டையில போய்கூட ஏரியில போய் கற்றுக்குவோம் அதே போல் கத்துக்குன்னால் ஒரு பிரச்சனை அதிலருந்து என்ன பண்ணுவோம் கிணத்துல போய் தாளாரமாக விட்டு அதில் போல கிணத்துலே அதுபோல் கூட அடிப்போம் எங்களுக்கெலாம் ஆரோக்கியமாக இருக்குது எங்களுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற மாரிலாம் எங்களுக்கு இங்கே இல்லை எங்களுக்கு ஏன்னா ஓடி ஆடி நாங்கள் வேலை செய்யணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேது பசங்களும் அந்தளவுக்கு நாங்கள் தைரியமாக வளர்க்குறோம் தைரியமாகவும் இருக்குதுங்க அதேபோல் துணிச்சலாக எல்லாரையும் இருக்க சொல்லுங்கள் அதேபோல் இருக்கதான் அதுபோல் அதுபோல் பாலு இது அது இதுலாம் தேவையில்லை நடமாட ஜாலியாக விளாட போக இருந்தாலே அந்த துணிச்சலுன்றது வந்துடும் அந்த பயன்றது தெளிஞ்சிடும் எந்த பிரச்சனையும் இல்லாது இருக்கும்